இந்து பண்டிகையில் சைவ உணவுகள் தான் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்து பண்டிகையில் வாழை இலை விரித்து பல விதமான பொறியல்களை அடிக்கி சாதம் சாம்பார் ரசம் கூட்டு அப்பளம் ஊறுகாய் இந்த மாதிரி அடிக்கி சாப்பிட்டு பாயாசம் சாப்பிட்டால் அப்படிதான் அந்த ஒரு பண்டிகையே முழுமை அடையும் ஆனால் இஸ்லாமியர் பண்டிகையில் மாமிச உணவுகள் அப்படீன்றது தான் முதன்மையாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஆடு ஆட்டுக்கறி அப்படீன்றது தான் இஸ்லாமியர் பண்டிகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்து இருக்குது குறிப்பாக பக்ரீத் பண்டிகை அன்றைக்கு ஒரு ஆடு நம்ம கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறோம் அந்த அந்த ஆட்ட வெட்டி அதை மூணு பங்காக இட்டு அதில் ஒரு பங்கு ஏழைகளுக்கும் ஒரு பங்கு உறவினர்களுக்கும் ஒரு பங்கு வீட்டுக்குமாக வெச்சு அந்த பண்டிகையை செய்கிறோம் அந்தப் பண்டிகையை செய்கிறது மூலிமா வருடம் முழுசாக சாப்பிடாம இருக்கக்கூடிய ஏழைகளும் மாமிசம் சாப்பிடுவாங்க அந்த அந்த கடவுளுக்காக அர்பணித்து செய்கிற அந்த ஒரு பண்டிகை ரொம்பவுமே மகிழ்ச்சியை தரும் அன்னைக்கு பிரியாணி சமைப்பாங்க இல்லை ஆட்டு குடல் ஈரல் பாயா எல்லாமே சமைத்து சாப்பிடுவாங்க